நான் வந்து வேலை எதுவும் செய்யல படிக்கிறேன் நான் வந்து பிசிஏ படிக்கிறேன் பேச்சிலர் ஆஃப் கம்பியூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு படிப்பு அந்த படிப்பு வந்து கணினி கணினிப்பொறிக்கான ஒரு படிப்பு இப்போது உள்ள காலக்கட்டத்தில் வந்து நமக்கு வந்து கணினிப்பொறி வந்து ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அதாவது ஏஐ ஆர்ட்டிஃபிசியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஒன்று வந்தாலும் மனித மூளைக்கு எதுவுமே இணையானது கிடையாதுன்னு அந்த ஃபவுண்டரே சொல்லியிருக்காங்க ஆனாலும் வேலைவாய்ய்பு அப்படின்ற ஒன்று வந்து கணினி கணினி சம்பந்தப்பட்ட எதிலேயுமே அது வந்து குறைய போவது கிடையாது இப்போது வந்து கணினி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்திருக்கு நிறைய ப்ரிண்டர்ஸ்ஸு அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டு போய்விட்டோம் இப்போது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிதான் வருது இப்போது வந்து நாங்கள் வந்து கோடிங் எழுதுவோம் பிசிஏ எங்கள் படிப்பில் வந்து கோடிங் எப்படி கோடிங் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் அதை வந்து எப்படி உருவாக்கிறது அப்படின்ட்டு ஒரு செயலியை உருவாக்கிறத்துக்காண்டி நாங்கள் வந்து படிக்கிறோம் எங்கள் படிப்பில் வந்து கணினி சம்பந்தப்பட்டதும் கணினி எந்த வித எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே எங்களோட படிப்போடு சம்பந்தப்பட்டதுதான் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஐபி அட்ரஸ் இருக்குது எந்த வேண்ணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம் எதை வேண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி ட்ரைவ்ஸ் போட்ஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயமான ஒரு கம் கணினி எடுக்கிறோன்னா அதுக்கு ப்ராசஸர் அதுவும் நிறைய வகையான ப்ராசஸர் ஐ செவன் ஐ ஃபை அந்த மாதிரி ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் காட் கிராஃபிக்ஸ் காட் வந்து நல்ல விஷுவலைசிங்காக நல்ல அழகாக காமிக்கிறத்துக்காண்டி நல்ல ரியாலிட்டியாக காமிக்கிறத்துக்காண்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த மாதிரி கான்செப்ட்டு அப்புறம் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து கீ போடு இந்த மாதிரி ஹார்டுவேர்ஸ் எந்த வகையில் தேவைப்படுதோ அது மாதிரி இன்பில்டாக வரது எல்லாமே ரேம்மு ரோம்மு இந்த மாதிரி ஆக்ஸஸ் மெம்மரி மெம்மரி நமக்கு ஒரு கணினி ஒரு கணினின்னால் அதுக்கு ஒரு கணினி எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கணும் அதில் நம்ம ஒரு டேட்டாவை வந்து வைக்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கு வந்து மெம்மரி அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தேவைப்படுது டேட்டா பேசஸ் டேட்டா சைன்ஸோ ஆர்டிஃபிசியல் இன்டலிஜென்ஸ் இந்த மாதிரி படிப்புகளை தான் நாங்கள் பிசிஏ இந்த மாதிரி கம்பியூட்டர் அப்ளிகேஷன் இந்த படிப்பில் நாங்கள் படிக்கிறோம்